ஆ சொல் ஆ சொல்லுங்கள்

மேம் உங்கள் ஹோம் லோன் வந்து அமௌண்ட் எவ்வளோ மேம் போடுவீங்கள் ஆ ஓகே மேம் ஆ சொல்லுங்க ஓ ஓகே மேம்

ஆ ஓகே மேம்

ஆ ஓகே மேம் மேம் நான் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொ இல்லை மேம் எ எவ்வளோ மந்த்து அதைமேரி கேட்குறேன் மேம் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆ எஸ் மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் மேம் நான் அதுக்கு ஐ அம் இன்ட்ரெஸ்ட்டு மேம் அதுக்கு தேவையான ஆவணங்கள் மேம்

ஆ ஓகே மேம் எஸ் மேம் ஆ இருக்குது மேம்

ஆ ஆ ஓக் ஆ ஓகே மேம் நான் நாளைக்கி வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து கு கொடுத்து எடுத்துக்கிறேன் மேம் ஆவணங்கள் எல்லாத்தியும் நாளைக்கு எடுத்துன்னு வந்து கேட்டுக்கிறேன் மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ தேங்க்கியூ மேம்